அதுக்கு முன்னலாங்க இந்த வீட்டு தூரம் வீட்டு க தலைக்கு ஊத்திக்கிட்டோம்ன்னா வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்கங்க அது அப்போல்லாம் வந்து திண்ணை போட்டுருப்பாங்க வீட்டுக்குள்ளே அந்த திண்ணையில் ஒரு திரையக் கட்டி நம்மளை உட்கார வெச்சிருவாங்கங்க உட்கார வெச்சி தனியாக தட்டு சொம்பு இதெல்லாம் கொடுத்துருவாங்க சாப்பிட்றத்துக்கு நம்மள உள்ளேயே விடமாட்டாங்க அதை தொடாதே இதை தொடாதே இங்கே உள்ளே வராதே இது சாமி சேராது தேள் கடிச்சிவிடும் அப்படின்னு சொல்வாங்கங்க வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க உலக்க ஒன்று குறுக்க போட்டுருவாங்கங்க அதை தாண்டி அதை அதை அதை வந்து அந்த உலக்கய தாண்டிட்டு வரக்கூடாது தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளை வெளியே நிறுத்திடுவாங்கங்க ஏன்னா அப்போது வந்து பெரியவங்க அவ்வளோ ஒரு பக்தியாக அந்த வீட்டுக்குள்ள அந்த மூணு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் அஞ்சாவது நாள்தாங்க மூணு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு அதெல்லாம் நம்ம ப கட்டியிருந்த துணிமணி பாய் துணிமணிலாம் அலசி வீடு வாசல்லாம் வழிச்சுட்டு அப்புறந்தாங்க நம்மளை உள்ளேயே விடுவாங்க அதுவரைக்கும் தண்ணிக்கூட அவங்கதாங்க கொண்டாந்து அந்த சொம்புல நம்ம வெச்சிருக்க இடத்துல அந்த திண்ணையில் அவங்களா ஊற்றுவாங்கங்க சாப்பாடு போட்டாலும் அவங்க எப்போ போடுறாங்களோ அப்போதாங்க சாப்பிட்ணும் நம்மள வீட்டுக்குள்ள விடமாட்டாங்க சேர்த்துக்க மாட்டாங்கங்க அப்போ அப்போ உள்ளவங்க பெரியவங்க அப்படி பிள்ளைங்க பசங்களை அவ்ளோ கண்ட்ரோலாக வெச்சி பயன்படுத்தினாங்க இப்போ பசங்கெல்லாம் அதது ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூல் டைமில் பிள்ளைங்கள அறியாப்பிள்ளைவோ அது அப்போல்லாம் வந்துங்க பதினைஞ்சு வயசு பதினாறு வயசில் தான் பிள்ளைங்க வயசுக்கு வரும் இப்போ பிள்ளைங்க தான் பத்து வயசுலேயே பதினொரு வயசுலேயே வயசுக்கு வந்துடுதுங்க அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் அந்தமாரி கண்ட்ரோல் படுத்த முடியும்ங்களா அதுக்கு என்ன பேம்ஸு அது இதை போட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அதுமாரி ஒதுக்கினா அந்த பிள்ளைங்க என்ன பண்ண முடியும் பள்ளிக்கூடம் போக முடியுமா அதுக்கு என்ன பண்ண முடியும் அதனால் பிள்ளைங்களையும் எல்லாம் சமாதாரமா எல்லாம் இப்போல்லாம் ஒன்னுக்குள்ளே ஒன்னாக யாரும் எது அந்த ஈவுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னாக வெச்சுருந்து பிள்ளைங்கள க ஆனால் அதுங்க வந்து அந்த தலைக்கு ஊத்திக்கிறதோ குளிக்கிறதே தெரியுறது இல்லைங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்போது வந்து பெரியவங்க பயன்படுத்தினது அப்படி இப்போ இருக்கிறவங்க பிள்ளைங்க ஸ்கூல் தான் நமக்கு முக்கியம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க வந்து தலைக்கு ஊத்திட்டு சில இடத்துலைங்க அந்த பிள்ள வயசுக்கு வர்றதுக்கூட வெளியில் தெரியுறதில்லிங்க அதை காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா பிள்ள ஐயோ பரிட்ச்சை வந்துடுச்சிங்க அது படிக்கணும் அது பரிட்ச்சை கெட்டு போய்விடும் நம்ம பணம் கட்டி பள்ளிக்கூடம் படிக்கிறோம் அந்த பிள்ள வந்து அந்த படிப்பு வீணாக ஆகக் கூடாது அது சில இடத்துலைங்க வெளிலேயே சொல்லிக்க மாட்டாங்க அது அதுங்க லீவ் விட இதாக இருக்கக்குள்ளே அப்போது ஒரு நாளைக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லி அவங்களுக்குள்ள பார்த்து நாள் தேதியை குறித்துக்கிட்டு அந்த பிள்ள அதுபாட்டுக்கு எப்போயும் போகிற மாரி போய்க்கிட்டு குளித்துக்கிட்டு வந்துக்கிட்டு சாதாரணமாகவே இருக்கும்ங்க அந்த பிள்ள வயசுக்கு வந்தமாரியே வெளியில் தெரியாதுங்க அப்புறமா அவங்களுக்கு அந்த தேதியை குறிப்பிட்டு அதுக்கு லீவு இருக்கிற நேரத்தில் அதுக்கு என்ன செய்யணுமோ சடங்கு என்ன பண்ணணுமோ நாலு பேர்த்தை கூப்பிட்டு அவங்க என்ன செய்யணுமோ செய்கிறாங்கங்க ஆனால் அந்த பிள்ளைய பார்த்தா அப்புறம் நம்மளே கே என்ன வயசுக்கு வந்ததே தெரியல என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறிங்க அப்படின்னு நம்ப கேட்டோம்ன்னா இல்லைங்க இந்தமாரி ஸ்கூல் போனதினால நாங்கள் அது வந்து எதையும் காட்டிக்கல அதுபாட்டுக்கு வெளியில் இருந்துச்சு பிள்ள பள்ளிக்கூடம் நம்ம பணம் கட்டி ஸ்கூலு சேர்க்குறோம் அந்த பிள்ள படிப்பு அதனுடைய இது போகக்கூடாது அதனால் நாங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடம் போக சொல்லிவிட்டோம் அதுக்கு வந்துங்க அப்போல்லாம் வந்துங்க அறுவாள் இரும்பு வேப்பில கையில் கொடுத்துதான் பெரியவங்க அந்த நாளையெல்லாம் வெளியில் விடுவாங்க இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு அதுதான் அப்புறம் இப்போ புக்கு தூக்கவே அதுலேயே இரும்பு கத்தி எல்லாம் இருக்குதுங்களே அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு மன திருப்தி அந்த பிள்ள படிக்கணும் நம்ம பிள்ளைக்கி அந்த லைப் இருக்கணும் அப்படின்றக்காக பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பி விட்றாங்க அதை பற்றி வெளியில் காட்டிக்கிறது இல்லைங்க